நான் ரயிலில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் டிராவல் பண்ணுவேன் எங்கே பெரிய பெரிய ஊருக்கு போனாலும் ரொம்ப தூரமாக போனாலும் ரயிலில் தான் டிராவல் பண்ணுவேன் ஏன்னா காஸ்ட் ரொம்ப கம்மி அதே போல் நிறைய பேர் போகலாம் கொஞ்சம் லக்கேஜும் எடுத்துகிட்டு போகலாம் அதனால் எனக்கு ரயில் ரொம்ப போதுமான ஒரு விஷயமாக இருந்துச்சி ரெயிலில் போகும் போது அதோடய இருக்கைகள் இரும்பில் ஆனதாகவும் சக்கரம் வடிவிலும் அது வந்து ரயில் டிராக் மேலே வச்சுருப்பாங்க அது நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும் இப்போலாம் ரயில் டிராக் தவிர்க்கணும்ங்கிறதுக்காகவே அந்த பாதையில நிறைய கல்லலான் வச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த சக்கரம் வந்து அந்த ட்ராக்கோடய ரொம்ப டைட்டில் இருக்கிறதுனால அந்த கல்லே நசிக்கிட்டு அது பிரியமா ஒட்டிகிட்டு போகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதோடய ஸ்டாங் ஸ்டென்த் இருக்குது ட்ராக்குக்கும் அந்த சக்கரத்துக்கும் இஞ்சினுங்கிறது ஃபஸ்ட் பெட்டி அது ஃபஸ்ட் பொட்டியாக இருக்கும் இல்லைனா அதை அப்படியே சுற்றி கிட்டு வருவாங்க சுற்றிட்டு வந்து லாஸ்ட்லையும் ஜாயின் பண்ணுவாங்க எதுக்குனா எந்த பக்கம் நம்ம போணுங்கிறது பொறுத்து அந்த இன்ஜின் மாறும் ஓகே அதே போல் அதோடய சவுண்ட் எப்படி இருக்குதுன்னா முன்னாடி புகை வண்டி இருந்துச்சு நிலக்கரி போட்டு ஓட வச்சுகிட்டு இருந்தாங்க அதனோடய சவுண்ட் ரொம்ப அந்த படத்தில் வர மாதிரி சிக்கு புக்கு சிக்கு புக்குலான் இருந்துச்சு இப்போ ஆனால் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் ஸோ சவுண்ட் அதோடய சவுண்ட் அவ்வளோ கேட்காது ஹாரன் சவுண்ட் தான் கேட்கும் அத வச்சித்தான் நம்ம இப்போ ட்ரெயின் நம்ம எப்படி ஐடெண்டிஃபை பண்ணனும் அப்படினா அதோடய சவுண்ட் வச்சு தான் ஹாரன் சவுண்ட் வச்சு தான் நம்ம ஐடெண்டிஃபை பண்ணனும் நான் ரயிலில் எங்கேங்க போயிருக்கன் அப்படினா திருப்பதி போயிருக்கேன் திருவண்ணாமலை போயிருக்கேன் சென்னை போயிருக்கேன் அப்புறம் கேரளா போயிருக்கேன் காரைக்கால் இது போல் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் நானு அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணது ட்ரெயின் தான் ஏன்னா அதோடய காசு ரொம்ப கம்மி அதனால் நிறைய ஃப்ரண்ட்ஸ்லான் நாங்கள் ஜாலியாக போயிட்டு வருவோம் ரெயிலுங்கிறதுனால ரொம்ப சேஃப்டியாகவும் எல்லாரும் சேர்ந்தும் போயிட்டு வருவோம் பட் எனக்கு அதில் பிடிக்காத விஷியோன்னா பாத்ரூம் க்ளீனாக இருக்காது அப்புறோம் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனா ரொம்ப வேர்க்கும் அதனால் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதே போல் பாத்ரூம்ஸ் அதலாம் யூஸ் பண்ண முடியாது ரொம்ப மோசமான நிலைமைல தான் இருக்கும் அதனாலேயே ட்ரெயின் போனல் மேக்ஸிமம் அதலாம் யூஸ் பண்ணக்கூடாது நான் தவிர்த்துடுவேன் அப்புறோம் ட்ரெயினில் போகும் போது நான் என்ஜாய் பண்ணிடே போகுவன் ஜன்னல் சீட்டில் தான் உட்காந்துருப்பன் அந்த இயற்கை காட்சியை ரசிச்சிகிட்டு போவேன் அதில் ரொம்ப அழகாகவும் இருக்கும் திருப்பதி போனப்பலான் மலையை பார்த்துகிட்டே போன அதலாம் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபாம்ளையும் அந்த ஸ்டாப் பண்ணி ஒரு ஒரு ஊருக்கு போகிறப்பையும் அதோடய அழகை ரசிச்சிகிட்டு போனது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல நிகழ்வாக இருந்துச்சு